எங்கள் வீட்டில் பண்டிகைன்னு பார்த்திங்னா பொங்கல் தீபாவளி அப்புறம் எங்கள் ஊர் நோம்பு ஆடி நோம்பு இந்த மாதிரியெல்லாம் வரும் ஃபஸ்ட்டு பொங்கல் எங்கள் வீட்டில் பார்த்திங்னா பொங்கல் அன்னிக்கு வந்து வீட்டில் பொங்கல் செய்வாங்க அது சமைச்சு அப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் மத்தியானம் பலகாரம் அந்த மாதிரிலாம் செய்வாங்க பலகாரம் பார்த்திங்னா முறுக்கு மிக்ச்சரு இந்த மாதிரிலாம் செய்வாங்க அதுக்கப்புறமா நான்வெஜ் எடுத்து அதை செய்வோம் அதுக்கப்புறம் தீபாவளி பார்த்திங்னா முந்தின நைட் வந்து ஸ்வீட்டெலாம் செஞ்சு வைப்பாங்க ஸ்வீட் பார்த்திங்னா மைசூர்பாக்கு லட்டு இந்த மாதிரியெல்லாம் நைட்டே செஞ்சு வெச்சு காலையில் சாப்பிடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஆடி நோம்பு அன்னிக்கு பார்த்திங்னா ஆடி நோம்பு அன்னிக்கு ஒன்றும் இருக்காது வீட்டில் பருப்பு ரசம் அந்த மாதிரி வடை பாயாசம் அந்த மாதிரிதான் இருக்கும் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் நோம்பு வந்துச்சின்னால் மாரியம்மன் நோம்பு அந்த மாதிரிலாம் வந்துடும் வரும் அதுக்கு பார்த்திங்னா எங்கள் வீட்டில் மட்டனெலாம் எடுத்து செய்வாங்க மட்டனெலாம் செஞ்சு சாப்பிட்டு இட்லி அந்த மாதிரிலாம் செய்வாங்க